ஸ்மார்ட் வாட்ச்சால் நெகட்டிவ் எக்ஸ்பிரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா செரியாக ப்ளூடூத் கனெக்சன்ஸ் இருக்கறதுல்லை அப்படியே கனெக்ட் ஆனாலும் சார்ஜ் இல்லை அப்படின்னா நமக்கு தேவையான நேரத்தில் அப்போதான் கரெக்டாக ஆஃப் ஆகும் அப்படி ஆஃப் ஆகறனால் நம்ப அது அதில் என்னென்ன பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அது சரியான நேரத்தில் நம்முனால பார்க்க முடியிறது இல்லை அது கரெக்டாக நம்ப டைமுக்கு சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும் நார்மலாக இருக்கிற வாட்ச்ன்னா இந்த சார்ஜிங் பிரெச்சனை இருக்காது ஆனால் நம்ம ப்ளூடூத்தில் ஒன்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சார்ஜிங் வந்து நம்ப அதையும் ஒரு வேலையாக நம்ப சார்ஜ் போட்டதை நம்ப பார்க்கணும் இதைதான் வந்து நான் ஒரு பெரிய நெகட்டிவாக நான் கருதுறேன்